தமிழ் இங்கிலிஷு மலையாளம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம்

நம் நாட்டோட பழமையான மொழின்னால் தமிழ் என் பிள்ளைங்கள்லாம் என் பிள்ளைங்களுக்கு ஹிந்தி மலையாளம் தமிழ் கொஞ்சம் இங்கிலிஷு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தமிழ் வந்து நம் நாட்டுக்குள்ளாறே எங்கேப்போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசலாம் வெளியில் போனால் தமிழ் பேசுவது கொஞ்சம் கஷ்டம் வெளிநாட்டுக்கெலாம் போனால் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இங்கிலிஷாவது தெரிஞ்சுருக்கணும் அதிகப்புறமாக பேசுணும்னா தமிழ் பேசிகிட்டு இருக்கிறோம் மற்ற மொழி கொஞ்சம் கற்றுக்கிட்டோனா நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் வெளியில் போனால் வந்தால் கொஞ்சம் பேச குடிக்கறதுக்கு ஒரு வேலைக்கோ இல்லை எங்கேயாவது போணுச்சுனால் பிள்ளைங்க வேலை கற்றுக்குற இடத்துல நல்லபடியாக கொஞ்சம் தெரிஞ்சால் அந்த பிள்ளைங்க அதில் முன்னேறி வரலாம் அது தெரியாமல் இருந்ததுனா தமிழ் மட்டும் பேசுறது வந்து தாய்மொழி தமிழ்மொழி தான் இல்லைன்னு சொல்லலை மற்ற மொழி கொஞ்சம் கற்றுக்கிட்டோனா வெளிநாட்டுக்குலாம் இப்போ என் பையன் போனான் வெளிநாட்டுக்கு போன இடத்துல கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சதனால ஏதோ படிக்கிறதாலே கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால கொஞ்சம் நல்லா பேசத்தெரியுது இல்லைனா அதான்னு கூட தெரிலனா தமிழ் மட்டும் பேசுனால் அங்கே வேலையே ஆகாதே கொஞ்சம் ஹிந்தியும் கற்றுக்குணும் இங்கிலிஷு கற்றுக்கறது மற்ற மொழி கொஞ்சம் கற்றுக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸாகதான் ஆகும் ஒன்று கற்றுக்கறதுனால ஒன்றும் கெட்டுப்போவதில்ல பேசத்தெரிஞ்சால் எந்த இடம் போனாலும் கொஞ்சம் பேசலாம் இந்த மொழி தெரியும் நம்ம இந்த இடத்துக்கு போகணும் நம்ம பேசத்தெரிஞ்சதுனாலே ஒன்று வேணுன்னால் கூட வாங்குகிறதுக்கோ இல்லை சாப்பிட்ன்னா கூட அது என்ன மொழி என்னது சொன்னால்தான் தெரியும் இல்லைனா தெரியாது அதனால் எல்லா மொழியும் கற்றுக்கறது நல்லது தாய்மொழி தமிழ்தான் மறக்க வேண்டியதில்லை ஆனால் மற்ற மொழியும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோனா நம்ம வெளியில் போனால் கொஞ்சம் யூஸாகும் அப்படி கற்றுக்கிட்டதுனால என் பையனும் கொஞ்சம் நல்லபடியா வேலை செஞ்சு கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிட்டதுனால நல்லா இருக்குது மற்ற மொழி கற்றுக்குலாம் கற்றுக்கிட்டா நல்லதுதான்